பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்சுகள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட்டட் சேனல்ஸ் நிறையா இருக்குது அது சன் டிவி ஸ்டார் டிவி போன்ற விஷயங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிராண்ட்டட் சேனல்ஸ்சு உள்ளூர் செய்தி சேனல்ஸெலலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேனல்ஸ்ங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஒரு செப்பரேட் நேம் வெச்சு இயக்கிட்டு இருக்காங்க இந்த இந்த சேனல்ஸ்செலலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் விளம்பரத்தையே மையமாக கொண்டது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படமோ மற்ற விஷயங்களோ போடும்போது பார்த்தீங்கன்னா நிறையா அட்வடைஸ்மென்ட் விளம்பரங்கள் மட்டுமே அதிகமாக வரும் அதிலும் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மானிட்டரில் வந்து மேலேயும் ஒரு விளம்பர ஸ்கோரிலிங் ஓடிகிட்டு இருக்கும் கீழேயும் அங்கே ஃபிளாஷ் நியூஸ் ஓடிகிட்டுருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறையா டிஸ்ட்ரபென்ஸ்சாகவும் இருக்குது சிலவங்களுக்கு அது அட்வான்ஸ்சாகவும் இருக்கலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பைசா அப்படிங்கும் போது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சேனல்ஸ்க்கும் இதுக்கும் வந்து ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது அதே மாதிரி பைசா மட்டும் இல்லை குவாலிட்டி குவாலிட்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூர் செய்தி சேனல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த சொல்யூசன் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார் டிவி சன் டிவி இவங்க தின டெய்லி தந்திஸ் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய குவாலிட்டிஸ் பர்ஃபார்மென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்